அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் புக்ஸெல்லாம் வந்து புக் ஸ்டோரில் தான் வாங்குவோம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா புக் ஸ்டோர் புக் பார்க் இந்தியன் புக் ஸ்டோர் அப்படின்னு ப சி பல கடைங்கள் இருக்கு அங்கே வந்து நல்ல மலிவான விலையில புக்குங்க கடைக்கிது நல்ல புத்தகம் படிக்கிற புத்தகங்களும் கடைக்குது கதை புத்தகமும் கடைக்குது மேலும் கண்காட்சி போட்டால் கண்காட்சிலையும் போய் புத்தகத்தை படிப்போம் வாங்குவோம் அதாவது பழைய புத்தகங்களை வாங்கி விற்பனை பண்ணுற கடைகளும் இங்கே இருக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களோ குரூப் ஃபோர் எழுதுறவங்களோ அங்கே போய் அந்த பழைய புத்தகம் கடையில் புக்கை தேடி வாங்கிப் படிப்பை படிக்கிறாங்க மேலும் வந்து புக்கை படிச்சிவிட்டு அது மூலியமாக எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறாங்க அப்புறம் வந்து இந்த மாரி உள்ள கடைங்கள்லாம் நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நாங்கள் படிக்கிறோம் இங்கே எங்களுக்கு புக்கு வாங்கற தேவையான கடைங்களும் இந்த இடத்துல இருக்கு அதனால் நாங்கள் மே புக் பார்க்லயும் புத்தக கடைங்கள்லயும் கண்காட்சிலயும் போய் புத்தகங்களை வாங்க வாங்கி படிக்கிறோம்